எங்கள் ஊரில் இப்போ ஏடிஎம் இருக்குது அந்த ஏடிஎம் வந்து என்ன பேங்குனால் யூனியன் பேங்கு யூனியன் பேங்கில் ஏடிஎம் இருக்குது அந்த யூனியன் பேங்கில் இருந்து நாங்கள் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஏ அந்த புக் வழியாக இல்லை அந்த ஏடிஎம்லயோ நாங்கள் பணம் எடுக்க போகும்போது அதில் பணம் இருக்க மாட்டேங்குது அப்போது பணம் இல்லாதப்போ எங்களுக்கு ம கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது என்ன நம்ம பேங்கு புக்கு ஓப்பன் பண்ணி நம்ம ஏடிஎம் வச்சு அதில் பணம் எடுக்கப் போகும்போது பணம் இருக்க மாட்டேங்கிதே அப்படீன்ட்டு அப்போது நாங்க என்ன செய்யறதா இருக்குது எல்லா கள்ளக்குறிச்சி போகிறதா இருக்குது கள்ளக்குறிச்சி போயிட்டு இண்டியன் பேங்கிலயோ இல்லை கனரா பேங்கிலையோ இல்லை பல்லவன் பேங்கிலயோ அதில் இருக்கற் ஏடிஎம்மில் நாங்கள் பணம் எடுக்கிறதா இருக்குது அப்போது அந்த பணம் எடுக்கும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னால் நாங்கள் அந்த பேங்கில் போய்ட்டு பணம் எடுக்கறதால எங்களுக்கு காசு பிடிக்கிறாங்க அந்த காசு எதுக்கு பிடிக்கிறாங்கன்னா நாங்கள் வேறு பேங்கில் பணம் எடுக்கிறதால எங்களுக்கு காசு பிடிக்கிறாங்க அதெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போது நாங்கள் என்ன செய்யலாம்னா அந்த வாடிக்கையாளர் இப்போது எங்கள் யூனியன் பேங்கு மேலாளர் இருக்காங்கள்லை கிளை மேலாளர் அவங்க கிளை மேலாளர்ட போய்ட்டு ஏன் நீங்கள் ஏடிஎம்மில் பணம் போட மாட்டுறீங்க என்ன ஆச்சு இல்லை எங்களுக்கு புக்கில் ஓப்பன் பண்ணி கொடுக்க டைம் எடுக்குது பத்து பேர் இருக்காங்கன்னால் நாங்கள் இப்போது அர்ஜென்டுக்கு பணம் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படீன்னு சொல்லி நம்ம ஏடிஎம்க்கான பணத்தை எடுக்கிறப்போ கொஞ்சம் சிரமமா இருக்குது